வாங்கம்மா வணக்கங்ணா வணக்கம்

சரிங்க ஆ சொல்லுங்கம்மா

சரி என்ன மரம் வேணும் உங்களுக்கு நம்மள்ட்ட நாட்டு மரம் இருக்குது நாட்டு மரன்னா வேப்ப மரம் பூவரச மரம் வேம்பு மாம்மரம் இருக்குது ஆ தேக்கு இருக்குதும்மா

வேம்பெலாம் வந்து கிலோ இரநூறுவா போகுதும்மா

நல்லாயிருக்கும்மா அதுதான் சைஸ்சு என்னென்னு சொன்னீங்கனால் அகல அகலமாக வேணுமா பலகை ஒரு அடி பலகை ரெண்டடி பலகைன்னு இருக்குது சரி ஆ செய்யலாம் செய்யலாம்மா ஆ செய்யலாம்

நூறு கிலோ அதாவது மா கிலோ தேக்கு ஐநூறுருவாம்மா அது ஆமாம் நூறு கிலோனால் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதுதான் ஐம்பதானாயிரம் ரூபா வரும்

குறைச்சிக்கலாம்மா நீங்கள் ரெகுலராக நம்மள்ட்ட எடுத்தீங்கனால் இது குறைச்சி போட்டு செய்வோம் நீங்கள் கம்மி நிறையா எடுக்கணும் நீங்கள் நூறு கிலோ மட்டும் எடுத்தால் எப்படி குறைக்கிறது சரி ஆ சரி குறைச்சிப்போம் ஒரு டென் பர்சண்ட் டிஸ்க்கவுண்ட் பண்ணிப்போம்

அது டெலிவரி என்னாம்மா நீங்கள் வந்து வண்டி இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை எங்கே உங்களுக்கு என்ன ஊர் போகணுன்னு சொன்னீங்கனால் அந்த லயனில் நம்ம வண்டி போகும் வண்டியில் ஏற்றி விட்டா கொஞ்சம் வாடகை கம்மியாயிருக்கும் உங்களுக்குனு மெனக்கெட்டு வண்டி வந்துச்சுனால் கொஞ்சம் ரேட்டு கூட போகும்

உங்களுக்கு ஏரியாவுக்கு சொன்னீங்கனால் உங்கள் ஏரியாவுக்கு வண்டி அந்த லயனில் போகும்போது ஏற்றி விற்றுவோம்

சரிமா நீங்கள் மற்ற இடத்த விட நம்ம இடம் விலை கம்மிதாம்மா ரேட்டெலாம் நீங்கள் எப்போ வேண்ணாலும் எப்போ வேண்ணாலும் வாங்க வாங்கிகலாம் ஒன்றும் பிரச்சினல்ல ம் தேங்கியூமா வாங்க